இப்போ கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்குன்னு பார்த்திங்கனா இப்போ வந்து ரொம்ப கம்பெனி நிறையா கம்பனி வந்து ஸ்டாட் பண்ணிட்டாங்க ஜாபுக்காக இப்போ முன்ன வந்து கிருஷ்ணகிரியில் ஒரு கம்பெனி தான் இருக்கும் கால்சென்ட்டரு இப்போ வந்து ஸ்டூடண்ஸோடய வேகன்சி அவுங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இப்போ அங்கங்கே ஓலா டெல்ட்டா கால்சென்டர் இந்தமாதிரி கம்பெனி வந்து ஓப்பன் பண்ணி ஸ்டாட் பண்ணிட்டாங்க அப்புறமா ஸ்டூடண்ஸும் டிகிரி ஃபினிஷ் பண்ணிட்டு அங்கே ஜாபுக்காக சேர ஆரம்பிச்சுட்டாங்க கிருஷ்ணகிரி வந்து வில்லேஜில் வந்து கிருஷ்ணகிரி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரெண்டு மூணு டவுன்ஸு காவேரிபட்டினம் கங்ளேரியா அந்தமாதிரி டவுன்ஸுருக்கும் நிறைய வில்லேஜஸாக இருக்கும் வில்லேஜஸில் ஓப்பன் பண்ணாத சுச்சிவேஷனில் கிருஷ்ணகிரி அந்த கிருஷ்ணகிரி டவுனில் வந்து நிறைய சின்ன சின்ன கம்பனிஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ கிருஷ்ணகிரிலேயும் நிறைய வேலை வாய்ப்புகளெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கலாம்